வயதானவர்கள் என்ன விதமான விளையாட்டை விளையாடுவார்கள்னா அவங்க வந்து தாயம் விளையாடுவாங்க பரமபதம் பரமபதம் வந்து ரெண்டு பேரும் விளையாடலாம் நாலு பேரும் விளையாடலாம் ரெண்டு பேர் விளையாண்டால் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்காது நாலு பேர் விளையாண்டால் வந்து நல்ல ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கும் அப்புறம் வந்து பல்லாங்குழி இருக்குல்ல அதில் வந்து ஏழு குழின்னு நினைக்குறேன் ஏழு பல்லாங்குழியை வந்து புளியங்கொட்டை இல்லைன்னா கல் அந்த மாரி பல்லாங்குழி விளையாடுவாங்க அப்புறம் வந்து இந்த வயதானவங்கள்லேயே சில ஆண்கள் வந்து சீட்டுகட்டு ரம்மின்னு சொல்லுவாங்கல்ல அதெலாம் விளையாடுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கே வந்து வயசாயிவிட்டா ஈவினிங்கில பக்கத்து வீட்டில் இருக்குறவங்க எதுத்த வீட்டில் இருக்குறவங்கல்லாம் ஒன்னாக சேர்ந்து இந்த மாரி எதாவது விளையாடுகிறது அந்த மாரி போட்டிலாம் இருக்கும் அவங்களுக்கு பேசிகிட்ருக்குறது மோஸ்ட்லீ வந்து வயசானவங்க வந்து பேசி அவங்க வந்து பழைய நினைவுகள் எல்லாம் பேசிகிட்டு உட்காந்துட்டு ஒன்னாக ஒரு இடத்தில் இருக்கிறது அந்த காலத்துலலாம் அப்படி நல்லா ஓடிக்கிட்டுருந்தாங்க இந்த காலத்தில் வந்து ஒன்றும் பண்ணாமல் எங்கள் ஒரு ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் வயசானவங்ககிட்ட பேசுகிறதும் கிடையாது போகறதும் கிடையாது அப்புறம் அதோட பொழுதுபோக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து டிவி டிவியில நாடகம் ஓடுறது பழைய படங்கள் பார்க்குறது அது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா முடியாதவங்க வந்து படம் பார்த்துட்டு டிவிலேயே வந்து ஓய்வெடுக்குறாங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வந்து தாயக்கட்டை விளையாடுறது பரமபதம் அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி கல் வச்சு கா காய் விளையாடுவாங்க ஒன்றுது ரெண்டு மூணு அந்த மாரி அஞ்சிக்கா ஏழுக்கா அப்புறம் வந்து கொத்து கொத்தாக காய வச்சு அதில் கல்லளவு வந்து தாயம் இது பிடிச்சி விளையாடுவாங்க அப்புறம் மோஸ்ட்லீ வந்து அந்த பரமபதம் சொல்லுறது தாயக்கட்டை அந்த மாரி வந்து வயசானவங்கள்லாம் வந்து நம்ப வீட்டு சைட்டில் பாட்டி தாத்தா அவங்கள்லாம் உட்காந்து விளையாண்டுட்ருக்குறாங்க